விவசாயத்துக்கு வந்து நம்ம நிறைய கருவிகளை வந்து பயன்படுத்துவோம் அதில் ஒருசில என்னென்ன பார்த்தீங்கன்னா மண்வெட்டி கோடாரி அப்புறம் பார கா களக்கட்டு ட்ராக்டர் இப்பல்லாம் பார்த்தீங்கனா ட்ராக்டர் ஃபஸ்ட் எல்லா வந்துட்டு மாடு வச்சு அதை ஏரு உழுவாங்க இப்பல்லாம் வந்து ட்ராக்ட்ர் மூலிமாதான் நிலத்தை உழுது அதுக்கப்பறமாக வந்து அதை அதில் வந்து ப விதைகளை போட்டு அது முளைக்க வச்சு அது முளைஞ்சி வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களக்கட்டு வச்சு ஒவ்வொன்று களை எடுப்பாங்க இந்த களை எடுக்கிறது எதுக்கு அப்படின் பார்த்தீங்கனா அதை வந்துட்டு அந்த களை எடுக்கறது மூலிமா கீழே இருக்கக்கூடிய மண் வந்து புரட்டி போடும்போது பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின் சொன்னால் எடுத்து வேறே இடத்துல நட்டு வைப்பாங்க அப்போது வந்து அந்த கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வந்து அந்த செடி வந்து நல்லா வளரும் அதன் மூலிமா நிறைய வந்து மகசூல் கெடைக்கும் அதாவது ஒரு உளுந்து செய்யறாங்க அப்படின் பார்த்தீங்கன்னா உளுந்து விவ விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பா இப்போ விரைக்கி கை வ கை மூலிமா வந்து அவங்க தூவி அது போடும்போது அது என்ன ஆகும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு போய்விட்டு ஒரே இடத்துல அதிகமாக விழுந்துடும் அந்த இடத்துல வந்து நிறைய செடி முளச்சி வரும் அப்போது அது எல்லா செடி முளச்சி வரும்போது ஒரே இடத்துல அதுக்கான வந்து போதுமான இடம் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய செடி வேஸ்ட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நிறைய காய் வைக்காம போய்விடும் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த செடிகள்லாம் வந்து களக்கட்டு வச்சு களை எடுத்து அதை ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி அழ அழகாக அதை நட்டு வைப்பாங்க அது மூலிமா நிறைய வந்து பூ வச்சு அதில் காய் நிறைய வந்து நிறைய நம் நமக்கு வந்து நிறைய உளுந்து கிடைக்கும் அதே மாதிரி நா நெல் மல்லாட்டை அதாவது மல்லாட்டை அப்படின் பார்த்தீங்கன்னா மணிலா பயிர்னு சொல்வாங்கல்லையா அந்த மணிலா பயிர் வந்து அதேமாதிரி தான் நம்ம செடிக்கு அடியில் தான் வந்து அதை மணிலா பயிர் கிடைக்கும் அதுவும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த் பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தும் கூட அதை வந்து நம்ம எப் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம கத்தி அடுத்து பார்த்தீங்கனா கத்தி கத்தி என்ன பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா தேவையில்லாததுலாம் எல்லாம் வந்து செடி கொடிகள்லாம் வந்து தேவையில்லாத செடிகள்லாம் வந்து என்ன ஆகும் அந்த நிலத்துல வந்து படர ஆரம்மிக்கும் அதெல்லாம் வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த செடியை வந் அந்த கத்தியை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் மண்வெட்டி அப்படின் பார்த்தீங்கனா மண்வெட்டி எதுக்காக அப்படின்னா செடிக்கு தேவையான தண்ணீரை வந்து வர வைக்கிறதுக்காக வாய்க்கால் வெட் பறிப்பாங்க அந்த வாய்க்கால் பறிக்கும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த மண்வெட்டியை பயன்படுத்தி தான் வாய்க்கால் பறித்து அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீரை வந்து வர வைப்பாங்க